ஒருவருக்கு சொ ஒருவருக்கு வந்து நாங்கள் சொந்தமாக தோட்டம் இடுறதுக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அவங்க வந்து காய்கறி வைக்கிறேன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி காய்ங்கலாம் போ இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதை வாங்கிட்டு வந்து முதல்ல இது தோண்டி நிலத்துல தோண்டி அந்த வெதை போட்டு இது பண்ணுங்க அப்டின்னு சொல்லி சொல்லிருந்தோம் அதேமாரி அவங்க செஞ்சாங்க அவங்களுக்கு போயி நாங்கள் உதவி செஞ்சோம் போய் தண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து அதுக்கு தேவையான அந்த செடிங்களுக்கு உரம் போடுறது அந்த காட்டுங்கள பராமரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு போய் உதவி பண்ணிணோம் அப்புறம் அந்த வே வேலி இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலி போட்டு அதுக்கும் நாங்கள் உதவி செஞ்சோம் அப்படி செய்யும் போது அது எங்களுக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு அது மாதிரி நிறைய குறிப்பெல்லாம் கொடுத்தோம் இந்த மாதிரி பூச்சு அரிக்காமல் இலைங்களலாம் திங்காமல் அந்த இதெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம் அப்புறமேலு பார்த்திங்கன்னா இன்னொரு இது பூ இதுக்கு வந்து நாங்கள் இது சொன்னோம் கரெக்டாக அந்த மெயின்டன்ஸாக அந்த தண்ணி கரெக்டாக ஊற்றணும் செடிங்களுக்கு இது பண்ணக் கூடாது அதிக மழை டைமிங்கில் அதிகமாக இது ப தண்ணி இது பண்ணக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இந்த உரங்கலாம் அந்த காஞ்ச வெங்காயத்தோலுங்க பூண்டு இது அப்புறம் தேவையில்லாத இந்த அந்த டீ தூள் இதுங்க இந்த இதெல்லாம் என்ன பண்ணும் வேஸ்டேஜில் போடுறாதீங்க அதை கொண்டு போய் செடிங்களுக்கு இது பண்ணி அது கொஞ்சம் ஊற விட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த விதையா போடுங்க அப்படின்னு அதை ஊற விட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தோட்டங்களுக்கு தெளித்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த உரம் போட்டால் நல்லா இதாகும் அப்புறம் அந்த எருவு இந்த எருமஞ்சாணி அந்த சாணியும் சாணமெல்லாம் இது பண்ணி அந்த எருவாக தூவி விட்டா தோட்டங்கள் வந்து நல்லா செலிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி அந்த மாதிரி குறிப்பெல்லாம் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு அது ரொம்ப மனது திருப்தியாக இருந்துச்சு தோட்டமிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் உதவி செஞ்சிருக்குறோம் அதனால் நம்ம மனசு திருப்தியாக இருக்குது இவ்வளோ தான் எங்களுக்கு தெரிஞ்சது